மருத்துவமனை நிர்வாகத்தை பற்றி என்னுடைய கருத்து சொல்லுணுன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரு தள்ளி ஒரு மூணு கிலோ மீட்ரில் ஒரு கவுர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனாலும் எங்கள் ஊரில் ஒரு அவசர தேவைக்கு ஒரு நர்ஸு போட்டிருக்குறாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வரவே மாட்டாங்கள் அப்படி எப்படியாவது தோண்டி துலங்கி வந்தாலும் நம்ம போய் கேட்டோம்னா ஒரு ஜுரம் சளி சளி தலைவலின்னு மாத்திரை கேட்டாலுமே என்கிட்ட கிடையாது கிடைடயாது எங்களுக்கே கொடுக்க மாட்டேறாங்கன்னு சும்மா பேக்கை தூக்கின்னு வந்து உட்காந்து இருந்துகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதாவது ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிகிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகினோன்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர் வர இன்னும் கொஞ்சம் லேட்டாவும் உங்களுக்கு இப்போ இதான் வர நேரமாக ஒரு நேரம் காலம் தெரியாத வரீங்க வந்தால் அந்த ஒன்பது பத்து மணிக்குள்ளயே வர்ணும் இல்லைனா கொஞ்சம் லேட்டாக போனோம்னா இப்போ தான் உங்களுக்கு எல்லாம் வந்துடுதா உங்களுக்கு வர நேரம் இதான்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் போது போதுமான நர்ஸும் இருக்க மாட்டாங்கள் டாக்டர்ஸுங்களும் இருக்க மாட்டாங்க அவங்க நினச்ச நேரத்துக்கு வருவாங்கள் நினச்ச நேரத்துக்கு போவாங்க அதுக்கப்புறம் ப பார்த்தீங்கன்னாக்கா சரியாக வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கிடையாது அதுக்கப்புறம் வந்தாக்கா இ இப்போ ரீசன்ட்டாக கூட எங்கள் ஊரில் ஒரு ஆக்சிடண்ட் நடந்துச்சு அந்த ஆக்சிடண்ட்டுனு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு காலு முறிஞ்சு சுத்தமாக ரத்தம் ஓடுது ஆனாலும் வந்து போலீஸ்காரங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணால் மட்டும் தான் அந்த கேஸ் எடுப்போன்னு சொல்லிகிட்டு ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து அவரு துடிச்சின்னு இருக்குகிறாரு அந்த இடத்தில் அவங்களுக்கு உயிரோடய மதிப்பு முக்கியத்துவம் கிடையாது கேஸ்ஸோடய முக்கியத்துவம் தான் மருத்துவமனைக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னாக்கா கேஸ் தான் உயிர் கொடுக்கும் அவங்களுடைய உயிர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது கேஸ் போட்டால் தான் அதில் வந்து அவங்க மேலே கை வைப்பேன்னு சொல்லிகிட்டு அது வந்து ரொம்ப நமக்கு ஏற்றுக்கக்கூடிய முடியாத ஒரு விஷயமாக இருக்குது மருத்துவமனை பற்றி எங்கள் ஏ எங்கள் ஏரியா எங்கள் பகுதியில் வந்து எங்களுக்கு நிறைவாக எதுவுமே கிடையாது எங்களுக்கு போதுமான நேரத்தில் எந்த ஒரு மருந்தும் கிடைக்கிறது இல்லை எந்த ஒரு சலுகையும் கிடைக்கிறது இல்லை டாக்டர்ஸுங்களும் கிடையாது நர்ஸுங்களும் கரெக்ட்டான நேரத்துக்கு வந்து எங்களுக்கு சரியான ம சிகிச்சை கொடுக்கறது கிடையாது